இப்போ வந்து எங்கள் ஊரில் இப்போது சின்ன சின்ன பார்க்கெலாம் நிறையா இருக்கும் அது வந்து குழந்தைகள் விளையாடுற மாதிரியும் முதியோர்கள் வந்து அமர ஈவினிங் வாக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு சுற்றுலாத்தலங்கள் மாதிரி நிறைய நிறையா பயணிகள் வந்து பார்க்கணுன்னால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த குளம் வெட்டி அதில் பரிசல் விட்டு தண்ணியெலாம் விட்டு ஸோ அதில் போட் பயணிக்கிற மாதிரி போட் பயணிக்கிற மாதிரி ஒருசில பறவைகள் விலங்குகள் அந்த மாதிரி குட்டி குட்டி முயல் அந்தமாதிரி சரணாலயங்களெலாம் இருக்கிற மாதிரி பார்க் அமைச்சா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறவங்களுக்கு அதுமட்டும் இல்லாமல் அது ஒன்று மட்டும் இல்லாமல் கொடிவேரி அது மாதிரி இடத்துக்கு பக்கத்தில் நிறையா பார்க்கெலாம் அமைச்சா சுற்றுலாப்பயணிகள் வந்து பார்த்துவிட்டு போக கொஞ்சம் இன்னும் நல்லா வசதியாக இருக்கும்